ஸ்டாம்ப்பு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேருவோடது அதுக்கப்புறம் காந்தியோடது ஃபோட்டோ போட்ட வந்து ஸ்டாம்ப் வந்துகிட்ருந்துச்சு அதில் கூட நான் இன்னும் ரெண்டு வச்சிருக்கேன் ரெண்டுலேயும் ரெண்டு ரெண்டு இருக்குது அது ஆனால் இப்போ வர்றதில்லை இப்போலாம் அசோக சின்னம் போட்ட ஸ்டாம்ப் தான் அதிகமாக வருது இந்த ஸ்டாம்ப் பார்த்திங்கன்னா இப்போயுமே நிறையா பேர் கேட்குறாங்க இது வந்து விலைக்கு தரிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை ப இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு அருட்காட்சியகம் அந்தமாதிரி ஏரியாவில வச்சாக்கூட அது இப்போலாம் அதுக்கெலாம் பணம் தராங்க அந்தமாதிரி வந்து அதை சேகரித்து வச்சிருக்கேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த கூலாங்கற்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அதை சேகரிக்கிறதனால வந்து என்ன தோணுதுன்னால் நம்ம நம்ம லைஃப்ல வந்து இதேமாதிரி நிறையா எந்த விஷயமா இருந்தாலும் சேகரித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் கொடுக்குது இதேப்போல் நிறைய கற்கள் என்னிடம் இன்னும் இன்னும் நிறையா இருக்குது இந்தமாதிரி சேகரிக்கணும்னு எனக்குள்ளே இன்னும் அதிகமான எண்ணம் இருக்குது